ஹலோ மேம் வணக்கம் மேம் சுபாஷோட அம்மா பேசுகிறீங்களா நான் அவன் ஸ்கூல் ப்ரின்ஸ்பல் மேம் பேசுகிறேன் மேம் அது மாதிரி அடுத்த எக்ஸாம் வருது எக்ஸாம் வரதுனால பிள்ளைங்களோட எக்ஸாமுக்கு அவங்கள வந்து மோட்டிவ் பண்ணனும் அவங்களுக்கு ட்ரெய்னிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக க்ளாஸ் வைக்கலான்னு இருக்கோம் ஸ்பெஷல் க்ளாஸு பிள்ளைங்கள்ட்ட கேக்கும் போது பிள்ளைங்க வந்து மார்னிங் கொஞ்சம் ட்யூஷன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஈவினிங் டைமில் வைக்கலான்ட்டு இருக்கோம் ஆ சுபாஷ் நல்லா படிக்கிறாம்மா அதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் எக்ஸாமுக்கு கோச்சிங் கொடுக்கணும் எல்லாருக்கும் கொடுக்கணுன்ல அதுக்கா ஃபோர் தேட்டிலாம் ஸ்கூல் முடிஞ்சிரும்மா அதுலருந்து ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக் வரைக்குமே க்ளாஸ் இருக்கும் நீங்கள் பிக்அப் பண்ணுறது பக்கமாக இருந்தது அப்படினாக்கா நீங்கள் வந்து பிக்அப் பண்ணிக்கிறாக இருந்தாலும் ஒன்றும் நோ இஷ்யூ மேம் நீங்கள் வந்து பிக்அப் பண்ணிக்கோங்க இல்லை கா ஸ்கூல் பஸ்ஸு வந்து விடணும் அப்படினாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌன்ட் பே பண்ணுங்கள் ஓகே மேம் சரி ஓகே மேம் நாங்கள் ஒரு ச இது மாதிரி கொடுத்து அனுப்புகிறோம் ஃபார்ம் கொடுத்து அனுப்புகிறோம் நீங்கள் பேரன்ட்ஸ் சிக்னேச்சர் போட்டு விட்டுருங்க வ க்ளாஸ்ஸு ஆ சிக்ஸ் ஓ க்ளாக் முடியும் மேம் ஈவினிங் சிக்ஸ் ஓ க்ளாக்கு ம் கண்டிப்பாக முடிஞ்சிரும் மேம் சிக்ஸ் ஓ க்ளாக்கு ஓகே மேம் சைன் போட்டு ஆ ஓகே ஓகே மேம் தேங்க் யூ மேம்